ஹலோ ஆ வணக்கம்மா சொல்லுங்கள் என்னம்மா சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் எங்கே போகணும் உங்களுக்கு சரி எப்போது மார்னிங்கா ஈவ்னிங்கா

காலையில் பார்த்தீங்கன்னா அது ஏழு மணிக்குலாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் கோயிலில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு தரிசனம்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு கிளம்பிட்லாம் அதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்ட்ரை மணிக்குலாம் நடை சாத்திடுவாங்கம்மா அதுக்குள்ள போயிட்டு வந்துடணும் ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தான் அதுக்கப்புறம் நடைத் திறப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் இருக்கும் நைட்டு ஒம்பது மணிக்கு நடை சாத்துவாங்க

பகலில் வந்து சரி வராது ஏன்னால் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் சொல்கிறீங்க அப்படின்னா கம்பர்டபுளாக இருக்கணும் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு அப்படின்னா ஒரு பஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்

ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை இது ட்ராவல்ஸ் தான் அப்படின்றதுனால இங்கே ட்ரைவரெல்லாம் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்ச ட்ரைவராவே நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது

ஆ உங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இங்கேருந்து போ கரெக்டா அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வர வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க எங்கள் ட்ரைவர் ட்ரைவர் கூட ஒருத்தவங்க வருவாங்க அவங்க உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள வந்து என்னென்ன சாமி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க கைடு மாதிரி இருந்து ஆ வர வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க நீங்கள் போகிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களை உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் ஆகும் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீங்கள் அப்டி வர வழியில் எல்லா கோயிலேயும் பார்க்கறதுனாலும் பார்த்துட்டு வரலாம் ஆ இது ஜிபே இருக்குது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு மட்டும் ஃபை தௌசண்ட் பேப்பண்ணிடுங்க மற்றது ஆ மற்றது நீங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அவங்களுக்கு வேணுமா அம் நீங்கள் அதிகமாக எல்லோரும் வர்றீங்கன்றதுக்காக நான் ஆல்ரெடி அமௌண்ட்டு கம்மியாக தான் சொல்லிருக்கேன் ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் சொல்லிருக்கேன் இது கம்மி தான் நீங்கள் வாங்க அது எவ்வளோ டைமு எடுக்குது அதுக்கேற்ற மாதிரி பேசி கம்மி பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ம் கண்டிப்பாக நாங்கள் அந்தமாதிரி தான் போட்டுருக்கோம் ட்ரைவர் எல்லாமே ஏன்னால் டூரிஸ்ட்டெல்லாம் கோயிலுக்கு இப்போ டூரிஸ்ட்னா எப்படி வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும்ல்ல மேக்ஸிமம் வயிசானவங்க தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க அதனால் நாங்கள் அந்தமாதிரி ட்ரைவர் தான் போய் போட்டுருக்கோம் இதுவரைக்கும் போயிட்டு வந்தவங்க எந்த ப்ராப்ளமும் சொன்னது கிடையாது நீங்கள் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நல்ல ட்ரைவரை தான் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைம்மா

நீங்கள் எனக்கு டேட்டை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெட்டாக எனக்கு அனுப்பி விட்டுருங்க வாட்ஸ் அப்பில் நான் உங்களுக்கு எல்லாமே அனுப் எல்லா டீட்டெய்ல்ஸுமே நான் ட்ரைவர் நம்பர் ட்ரைவர் டீட்டெய்ல் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேம்மா தேங்க்ஸ்மா